எங்கள் பகுதியில் வந்து நிறைய மருத்துவமனைகள் இருக்குது அதாவது தனியார் மருத்துவமனைகள் மகப்பேறு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் நிறைய இருக்குது அதில் வந்து டிஜிஓ டாக்டர்ஸ் வந்து நிறைய பெ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து மகப்பேறு மருத்துவத்துக்காக தான் இருக்குது அதே மாதிரி குழந்தைங்க டாக்ட்ருனு பார்த்திங்கனா குழந்தைங்க டாக்ட்ரும் நிறைய பேர் இருக்காங்க குழந்தைகள் ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரைக்கும் கீழே வந்து அந்த மூக்கில் இது வைப்பாங்கள சளி பிடிச்சா மூக்கில் வைப்பாங்கள அந்த மாதிரி வெண்ட்டிலேட்ராக அந்த மாதிரி இருக்கிற இது வந்து வசதியெல்லாம் இருக்கும் அதே மாதிரி ஐசியு வரைக்கும் வந்து தனியார் மருத்துவமனைங்களில் வச்சுருக்காங்க அதே மாதிரி வந்து குழந்தைகளை வந்து பராமரிக்கின்ற ஹாஸ்பிட்டல்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்க குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய வந்து மருத்துவ சேவைகள் இன்றைக்கி வரைக்கும் வெளியில் போகாமல் நம்ம மாவட்டத்துலேயே குணப்படுத்திக்கிற அளவுக்கு வந்து மருத்துவமனைகள் இருக்குது